ஆசனம் செய்வதால் உண்டாகும் நன்மை பச்சிமோத்தாசனம் முதுகு தொடை மற்றும் காலை நீட்ட உதவும் புஜங்காசனம் முதுகுப் பகுதியில் நெகிழ்வுத் தன்மை அதிகரிக்கும் உச்சத்திராசனம் முதுகு மற்றும் மார்பகம் பிறப்பும் மகிழ்வை மேம்படுத்தும் அஜனயோயாசனம் தொடைகள் மற்றும் இடுப்புப் பகுதி நெகிழ்வை அதிகரிக்கும்